சஞ்சய் ப்ரௌஸிங் ஸ்டார்லேருந்து பேசுகிறோம் உங்களுக்கு என்ன சார் வேணும் வாஷிங் மிஷின்ங்களா வாஷிங் மைட்டுங்களா ஆ சொல்லுங்கள் பதினஞ்சு பீஸுங்களா ட்வெல் பீஸ் ஆ ஹமாம் சோப் டென் பீஸ் ஓகே சார் லைஸால் அரை லிட்ரில் மூணுங்களா ஓகே சார் டோட்டல் பார்த்தோம்னா எட்நூற்றி இருபது ரூபா வருது சார் ம் ஆமாம் சார் சார் இங்கே ம் ஓகே சார் ஓகே சார் யுபிஐ ஐடி சொல்லட்டுங்களா நைன் ஃபைவ் நைன் செவன் சிக்ஸ் ஒன் ஸீரோ டபிள் எயிட் சிக்ஸ்

ஐபிசி ட்வெண்ட்டி செவன் ம் ஓகே சார் உங்கள் அட்ரஸ் சார்

ஃபோர் பைவ் ட்வெல் பி பிராட்டி குப்பம் ரோடு ம் ஓகே சார் இந்த அட்ரஸ்ஸுக்கு நான் அனுப்பிச்சிருங்களா ஓகே சார் இன்னும் ஒன் ஹவரில் டெலிவரி ஆகிவிடும் ஓகே சார் சஞ்சய் ப்ரௌஸிங் சென்டருக்கு கால் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ம் ஓகே